என்னோட கருத்து என்ன அப்படின்னா மருத்துவமனையெல்லாம் இன்னுமுமே கொஞ்சம் நல்லா ப இது பண்ணிணா நல்லாயிருக்கும் ஏன்னால் வந்துட்டு நான் இருக்கிறது ஒரு கிராமம் அள்ளிக்குடிங்கிற ஒரு கிராமம் அந்த இதில் வந்துட்டு ஒரு ஆஸ்பத்திரி கூட கிடையாது ஆஸ் பேட்ச்சுக்கு வருவாங்க டையதுக்கு வருவாங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் இருந்துவிட்டு போய்விடுவாங்க அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கோவிட் காலத்தில் நல்லா வந்து இது பண்ணிணாங்க கேம்ப்பு வைச்சு ஊசியெல்லாம் போட்டு இது பண்ணிணாங்க பட் இன்னுமுமே கொஞ்சம் நல்லா வந்துவிட்டு நல்லா வந்து பண்ணிணா நல்லாயிருக்கும் நல்லா வந்துவிட்டு பரிந்துரைத்து ஆஸ்பத்திரி எல்லாம் பரிந்துரைத்து பண்ணிணா நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஏன்னால் அங்கே வந்துட்டு இது பண்ணிணாலும் ஸ்மெல் வரும் அது வந்து நல்லாவே இருக்காது அந்த இது ஸோ நல்லா பராமரித்து வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் எந்த நோய்தொற்றும் வராமல் இருக்கும்